எங்கள் சமூகத்துடைய தலைவர் பிராந்தியத் தலைவர் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் தாங்க ஞாபகத்துக்கு வருவார் காமராஜர் காமராஜர் அப்படின்றவரு பார்த்தீங்கன்னா அந்தக் காலத்திலேயே அவர் படிக்கல அப்படின்னாலும் நிறைய இடங்களில் பள்ளிக்கூடங்களைத் திறந்தாரு அவர் அன்றைக்கி ஓப்பன் பண்ணிண ஸ்கூல்னால் தான் இன்றைக்கி அவர் அன்றைக்கி தொடக்கப்பள்ளியாக ஆரமித்தது இன்றைக்கி உயர்நிலைப் பள்ளியும் மேல்நிலை பள்ளியாக ஆகி அந்த ஸ்கூலில் படித்த பசங்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க ஏழை வீட்டு பிள்ளைக படிக்க முடியாமல் போனப்போது அதைப் பார்த்து கவுர்மெண்ட் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி எல்லாரையும் படிக்க வைச்ச அவர் தாங்க எங்களுடைய தலைவர் அந்த ஸ்கூலுங்க மூலியமா தான் எங்களோடய கல்வி கிடச்சிது அந்தக் கல்வி மூலயமா தான் வாழ்க்கையே மேம்பட்டுச்சு அறிவு மேம்பட்டுச்சு என்னைப் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர் ஒட்டுமொத்த ஏழி எளிய மக்களுடைய தலைவராக என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவராக மக்களை சிந்திக்க வைக்கணும் படிக்க வைக்கணுன்னு நினச்ச ஒரு தலைவராக மனதுல நிற்கக்கூடிய ஒருத்தர் காமராஜர் மட்டும் தான்